அண்ணா இது விண்ட்டர் வி வியர் ஷாப்புங்களா எனக்கு வந்து இப்போ மழை காலத்துக்கு வந்து நிறைய ஜா ரெயின் கோர்ட்டு அப்புறம் அந்த குட அதெலாம் கொஞ்சம் வேணும்ணா உங்களுக்கு உங்ககிட்ட எந்த மாதிரி பொருள் இருக்குது எல்லாம் இருக்குதுங்களா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா

அண்ணா இதை தவிற வேறு ஏதாவது நியூ கலெக்ஷன் இருக்குதுங்களாண்ணா நியூவா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா ரேட்டெல்லாம் எப்படிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா இந்த பழையகாலத்தில் இந்த குட இருக்குதுங்களாண்ணா அந்த பெரிய குட ம் அதுதான் ஓகேங்கண்ணா சொட்டர்லாம் எப்படிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ம் ஆட்ரு பண்ணால் ஆட்ரு பண்ணிக்கிலாங்களாண்ணா ஓகேங்க அண்ணா முந்நூற்றி ஐம்பது ருபா அண்ணா எனக்கு முந்நூத்தம்பதுருவா சொட்ருக்கும் இந்த ஆயிரத்தி ஐந்நூருபா சொட்ருக்கும் என்னெண்ணா வித்தியாசம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா நீங்களே ஓனா இப்போ இதை இது பண்ணுறதுங்களா இல்லை வாங்கி விற்கறதுங்களா ஓகே ஓகே ஓகே ஓகேங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்யூங்கண்ணா நான் ஆட்ரு போடுறேங்க ஓகேங்கண்ணா தேங்க் யூ